ஹலோ நாங்கள் இந்த மாதிரி நிச்சயதார்த்துக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதோடு கொஞ்சம் மெனு எல்லாம் ஆட் பண்ணணும் ஆட்ரு எடுத்துக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கு வேணும் ம் இல்லை அந்த டைமிங்குக்குள்ள எங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸு தான் ஃபுட்டு முன்னாடியே ஆட்ரு கொடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டிஷ் மட்டும் எக்ஸ்டா சேத்துடணும் ஆ ஆமாங்க சில்லி சிக்கன் ஓகே இல்லை இந்த ஆட்ரு எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து நாங்கள் நேரில் ஆட்ரு பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணிடுறோம் சில்லி சிக்கன் போட்டுக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கு ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் பாயாசம் சேத்துக்கோங்க அப்புறம் இது பச்சடி சொல்லலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுனும் போட்டுருங்க யாருக்குமே ஃபுட்டு இல்லைன்னு சொல்ல கூடாது கொஞ்சம் எக்ஸ்டாவே நீங்கள் பார்த்து சமைச்சி ஆ சரி ஓகே ஆ ஓகே ஓகே இல்லை நாங்கள் சொல்லிரு போட்டிருக்க ஆளுங்க அவ்வளோ தான் இருக்காங்க ஹண்ட்ரட் பேர் தான் அவ்வளோ தான் வருவாங்க அதனால் நீங்கள் ஆர்டர எடுத்துக்கோங்க அமௌண்ட் எவ்வளோ வரும்ன்னு சொல்லுங்கள் நாங்கள் பே பண்ணிடுறோம் ஆ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு டென் தொளசண்ட் பே பண்ணிடுறோம் வந்து ஆ ஓகே கொஞ்சம் நீங்கள் ஏதாவது அதில் அமௌண்ட்டு ஏதாவது கம்மி பண்ணி சொல்லுங்கள் நிறைய ஃபுட்டு ஆட்ரு கொடுத்துருக்கோம் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணி ஓகே ஓகே சரிங்க ஓகேங்க தேங்க்யூ